எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக மகசூல் பண்ணுறது வந்து அதிகமாக நெல் தான் நெல் சாகுபடிதான் நாங்கள் அதிகமாக செஞ்சிகிட்டிருக்கோம் ரெண்டாவது வந்து பஞ்சு கரும்பு எள் இவ்வளோதான் எங்களுக்கு எங்கள் ஊர்ல சுற்றி உள்ள பகுதியில இதுதான் அதிகமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து சா ஒரு உட்கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து மலைவாழ் பகுதி அந்தமாதிரி சைடுல கிடையாதுகின்றதுனாலையும் நாங்கள் வந்து அதிகமாக எங்கள் விவசாயத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு நெல் சாகுபடிதான் அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டை சுற்றியுமே எங்கள் தெருவை சுற்றியுமே எங்கள் ஊரை சுற்றியும் பார்த்தீங்னா ஒரு வயல் காடு கரும்பு காடு பருத்தி இதை தான் நாங்கள் அதிகமாக போட்டிருப்போம் அப்புறோம் வந்து உளுந்து நெல் பயிறு இது போடுவோம் நாங்கள் அதிகமாக அதுதான் எங்களுக்கு அதிகமாகவும் லாபத்தை தருது நம்ம வேலைக்கு போய் ஒருத்தவங்கள்ட வேலை செஞ்சு ஒரு பஞ்சு எடுக்கிறோம் அப்படினா ஒரு கிலோ பத்துருபாக்கி இல்லை பன்னெண்டு ரூபாய்க்கி போடுறாங்கனா அது ஒரு நாளைக்கு அது ஒரு முன்னூறு ரூபாய்கி நாங்கள் சம்பளம் வாங்குவோம் அது வச்சு எப்படி நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறது அப்படிங்குறப்ப எங்கள்ட ஒரு நிலோம் இருக்குது அப்படினா ஒரு அரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலோம் இருக்குனா அது வந்து நாங்கள் எப்படியாவுது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பட்டாலுமே அதுக்கான பலன் எங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்புறோம் வந்து பார்த்தீங்கனா பஞ்சு பஞ்சு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது எடைக்குமே இப்ப வந்து எடுக்க மாட்டேங்குறாங்க கம்மியாகதான் எடுத்துகிறாங்க நெல்லுமே பார்த்தீங்கனா நம்மளுக்கு வந்து சாகுபடி கொடுக்கறது தாண்டியும் எங்களுக்கு வந்து அது வயிறு வந்து நிறைய வைக்கிதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கனா நாங்கள் வந்து அங்காடி அரிசி அதைமட்டுமே நாங்க நம்பி இருக்கிறவுங்க எங்கள்ட ஒரு மூட்டை அரிசி இருக்குனா அதை வந்து நாங்கள் காய வச்சு குத்தி வேக வச்சு ஆக்காட்டி வச்சுதான் நாங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படினா எங்கள் ஊர்ல எங்கள் வீட்டில வந்து பத்தாயோம் வீட்டுக்கு வீடு பத்தாயோம் குதுறுனு சொல்லுவாங்க அதெலான் இருக்கும் அதில் தான் நாங்கள் நெல் கொட்டி வச்சு தேவையாங்குற அளவுக்கு எடுத்து நான் அடுப்பில் வச்சு ஒரு நாள் முழுக்க வந்து நெல் வேகும் வேக வச்சு அதை வந்து நாங்கள் நைட் முழுக்க வேக வச்சு நை விடிய விடிய வந்து அதைஅவிப்பாங்க அவிச்சி கொண்டு தரையில் கொட்டிவிட்டு காயவைப்பாங்க காயவச்சிதான் மில்லில் கொண்டு அரைச்சி வச்சு இதுமாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்தமாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அதனாலையும் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வருது அதை தாண்டி இல்லாம பஞ்சு நெல் ரெண்டுமேதான் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து லாபத்தே தந்துகிட்டு இருக்குது பயிர் உளுந்து கூட எங்களுக்கு அந்தளவுக்குலாம் லாபத்தை தரமாட்டேங்குது